எனக்குச் சைவ உணவுகளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்து சிவனடியாருங்க நாண்வெஜ்ஜு சாப்பிடாதவ எனக்கு சைவ உணவில் ரொம்ப பிடிச்சமான உணவுன்னா வெஜிடபுள் ரைஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதுலயும் அதில் மீல்மேக்கர் போட்டுச் செஞ்சால் மிக ரொம்ப பிடிக்கும்